ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை போன்ற ஊடகங்களில் வந்து தமிழ்மொழியை எப்படி பயன்படுத்துறாங்க அப்பிடிங்குறதை வந்து நம்ம பார்ப்போம் தமிழ்மொழியில ரேடியோவில் வந்து பார்த்திங்கனா இதா ரேடியோவில் வந்து ஒரு தூய தமிழ் ஒரு கதை தமிழ்றமாதிரி வந்து இப்போ எப்ஃஎம் அந்தமாதிரிலாம் பார்த்திங்கனா எப்ஃஎம்மில் வந்து நம்ம கதை சொல்ற மாரி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தவங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க பேசுற மாரி பேசி ஒரு ஒரு டாப்பிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை வந்து அப்படி அதமாரி தான் பேசி வந்து தமிழ்மொழி வந்து வெளிப்படுத்துறாங்க நார்மலாக நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அந்தமாதிரிப் பேசி வந்து எப்ஃஎம்லலாம் பேசுறாங்க

டிவி செய்தித்தாள் டிவியில வந்து நியூஸ் படிக்கிறது எப்புடின்னா ஒரு தூய தமிழ்ன்னா அந்த நியூஸில் என்ன ஒரு செய்தி நடந்தது அப்பிடிங்குறதை வந்து செய்தித்தாள் படிக்கிறது வந்து தூய தமிழில் வந்து இதெல்லாம் படிக்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் பேசுகிறோம் அப்புடினா அந்த ஸ்லாங்க் வந்து ஒரு வழக்குப் பேச்சாக இருக்கும் இப்போ நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட பேசுகிறது வந்து எப்புடி இருக்குன்னா நம்ம நார்மலாக பேஸ்ற மாரிதான் இருக்கும் தமிழ் மொழிங்கிறது ஒரு சிறந்த நல்ல மொழி எதக் கற்றுக்குறமோ இல்லையோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கோம் நம்ம வந்து தமிழ்மொழிய தான் ஃபர்ஸ்டு கற்றுக்கணும் அதற்கப்பறோந்தான் அப்பாற்பட்ட மொழியெல்லாம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனால் எல்லாரும் தமிழ் நல்லா கத்துங்க செய்தித்தாளில் வந்து நியூஸ் எப்படி எழுதியிருப்பாங்க அப்புடினா நியூஸ் வந்து ஒரு க ஒரு சம்பவம் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் அப்படினா ஒரு சம்பவம் நடந்துருக்கு அப்படினா அந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்குறதை பேச்சு வழக்கில் எழுதிருப்பாங்க அந்த மாரி தமிழ்வந்து எடத்துக்கு தகுந்த மாரி மாறி வந்து மொழி பேசுகிறது வந்து மாறி இருக்கும் மாவட்ட இப்போ பேசுகிறது வந்து ஒருவொரு மாவட்டத்துலையும் ஒரு ஒருமாதிரி பேசுவாங்க திருநெல்வேலிக்காரவங்க ஒருமாதிரி பேசுவாங்க மதுரக்காரவங்க வேறமாதிரி பேசுவாங்க ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஸ்லாங்க் வந்து அவங்க பேசுகிற விதம் வந்து மாறுபடும் ஆனால் எல்லா ஊர்லையும் தமிழ் நல்லா பேசுவாங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு மீனிங் வச்சுருப்பாங்க அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தமாதிரி மாநிலத்துக்கு தகுந்தமாதிரி தமிழ்மொழி வந்து மாறும் அந்தந்த